சொல்லுங்கள் ஆ எத்தனை பேர் வேலை செய்கிறத்துக்கு வந்திருக்கிங்க அஞ்சு பேருக்கா சரி ஓகே என்ன மாதிரி வேலை உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரெக்ஷனில் என்ன வேலை பண்ணுவீங்கள் சரி ஓகே இங்கே வேலை இருக்குது ஆனால் வேலை வந்து பத்தாவது மாடியில் தான் இருக்குது கீழே எல்லாம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபஸ்ட்டு நயன்த்து ஃப்ளோரில் வரைக்கும் முடிச்சாச்சு டென்த்து ஃப்ளோரில் தான் வந்து வேலை இருக்குது இப்போதைக்கி வேக்கென்டு இந்த மாதிரி மண் எடுத்திகின்னு போகிறது செங்கல் எடுத்திகின்னு போகிறது மெட்டிரியல் எல்லாம் எடுத்திகின்னு போய்ட்டு மேலே சேர்க்குணும் அந்த மாதிரி வேலை தான் இருக்குது உங்களுக்கு ஓகேவா கன்வீனாக இருக்குமா சேஃப்ட்டிக்கு ஹெல்மட்டெலாம் நாங்கள் கொடுப்போம் அதுக்கான அதுக்கான ஸ்டோ அதுதான எக்யூப்மெண்ட் எல்லாமே ஸ்டோர் ரூமில் இருக்குது என்னோடய சூப்பர்வைசர் ஸோ ஜூனியர் சூப்பர்வைசர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி இன்ஸ்ட்ரெக்ஷன் அப்படின்னு கொடுக்கறதுக்கு இப்போதைக்கி நீங்கள் அஞ்சு பேர் வந்திருக்கீங்களா உங்களுக்கு என்ன ஒர்க்குன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் சேஃப்ட்டி இன்ஸ்ட்ரெக்ஷன் வந்து என்னுடைய ஜூனியர் வந்து சொல்லுவாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது மணல் மணல் சரி நீங்கள் அஞ்சு பேர் வந்திருக்கீங்களா ரெண்டு பேர் வந்து மணல் மேலே ஏற்றணும் ஓகேங்களா ரெண்டு பேர் வந்து சிமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் இன்னொருத்தர்க்கு வந்து ரெண்டுத்துமே மாற்றி மாற்றி கலந்து எடுத்துகிட்டு போகிறா மாதிரி பாருங்கள் உங்களுக்கு என்ன ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு மட்டும் வந்து என்னுடைய ஜூனியர் பார்த்துப்பாரு என்ன ஒர்க்கு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு மண்ணு சீக்கிரம் மேலே ஏற்றணும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு ஐம்பது மூட்டையாவது நூறு மூட்டைக்குள்ள மேலே ஏற்றிர்ணும் ஓகேங்களா அவ்வளவு வேலை இருக்குது என்னன்னு பாருங்கள் ஏற்ற முடிஞ்சால் வாங்க சம்பளம் வந்து நீங்கள் வொர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈவினிங் வேணும்ன்னா ஈவினிங் வாங்கிட்டு போங்க இல்லை வ மந்த்லி ஒன்ஸ் வாங்கிகிட்டனாலும் வாங்கிக்கோங்க இல்லை வீக்லி ஒன்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க ஆ ஓகே தேங்க் யூ